வணக்கம் நாங்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து நாங்கள் பேசுகின்றோம் நாங்கள் வந்து நான்கு கால் வாகனத்தில் நாங்கள் வந்து குடும்பத்தோடு எல்லோரும் ஒரு ஷாப்பிங் செய்ய நாங்கள் போய்ருந்தோம் அங்கே வாகனம் ஓட்டும் நபர்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம் குறைவாக கொஞ்சம் அமௌண்ட்டை வாங்கிக்கொள்ளுங்கள் என்று ஆனால் வந்து அவர் வந்து அதை மறுத்துவிட்டார் நாங்கள் ஏஜென்ஸியிடம் போய் நாங்கள் சொன்னோம் நாங்கள் இது மாதிரி நான்கு கால் வாகனத்தில் நாங்கள் போய்ருக்கின்றோம் ஆனால் உங்களுடைய வாகனத்தில் வரும் ஆள் மிகவும் அதிகமாக பணம் சொல்கிறார் நாங்கள் இது மாதிரி ஷாப்பிங்குக்கு நாங்கள் நிறைய தடவை செஞ்சுருக்கிறோம் ஆனால் வந்து வாகனத்தில் இவ்வளோ அமௌண்ட் வாங்கவில்லை இவ்வளவு காசு வாங்கவில்லை உங்க வாகனத்தில் மட்டும் நான்கு கால் வாகனத்தில் மிகவும் அதிகமாக அமௌண்ட்டை கேட்கின்றார்கள் அதனால் நீங்கள் ஏன் இவ்வளோ அதிகமாக அமௌண்ட் வாங்கிக்கொண்டு வாங்குகிறீர்கள் ஸோ அதனால் தான் உங்களிடம் நான் புகார் செய்ய வந்திருக்கிறேன்